கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா மிக மிக பெரிய அளவில் உதவியிருக்கு யூடுப் வீடியோக்கள் ஆன்லைன் கோர்ஸ்கள் ஆன்லைன் அட்மிசன் மின் புத்தகங்கள் அதெல்லாம் ரொம்ப மிக பெரிய அளவில் உதவியிருக்கு ஏன் அதைச் சொல்றேன்னா நீங்கள் கூட சிரிக்கலாம் கேலி செய்யலாம் சாதாரண மக்கள் சொல்லலாம் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட எல்லாம் போய் சொல்லியிருந்தோம் அப்படினா பள்ளிக்கு போகாமலே வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுகிறாங்கன்னு சொன்னால் சிரிப்பார்கள் கேலி செய்வார்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் தற்போது அது என்ன நடந்து விட்டுக் கொண்டு இருக்கின்றது பள்ளி அறைக்கு செல்லாமலே வீட்டில் இருந்தபடியே கற்கிறார்களே வீட்டிலிருந்தபடியே தன்னை வளர்த்துக் கொண்டு இருக்கிறார்களே தன் அறிவை மேம்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களே இதெல்லாம் தற்போது சாத்தியமானத்திற்கான காரணம் தொழில்நுட்பம் வளர்ந்துக் கொண்டு இருப்பது அதாவது ஆன்லைன் வகுப்புகளில் தன்னுடைய ஆசிரியரை நேரடியாக பார்க்காமல் தொழில்நுட்பம் மூலமாகப் பார்த்துத் தெரிந்துக் கற்றுக்கொண்டு புரிந்துக் கொண்டு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் கேட்டுக் கொண்டு தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் நல்ல வழியில் நல்ல வழியில் இதில் முக்கியமானது நல்ல வழியில் மேம்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அதே போல் தான் யூடுப்ஸ் வீடியோக்கள் இந்த யூடுப் வீடியோவில் பார்த்திங்கன்னா நன்மையான வீடியோக்கள் நிறைய இருக்குது அதே அளவிற்குத் தீமையான வீடியோக்களும் இருக்கின்றது அப்போ நன்மையான வீடியோக்கள் கல்வியை நாம் அதில் எடுத்துக்கொள்கிலாம் கல்வியை எடுத்துக்கொள்ளும் பொழுது மாணவர்கள் அல்ல மாணவிகள் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களே யூடுப்பைப் பார்த்து கொண்டு தான் தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதில் ஒரு சதவீதம் கூட தவறு கிடையாது அதில் மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த யூடுப் ஆசிரியர்களுக்கும் உதவுகின்றது என்பதற்காக நான் இதைக் கூறிக்கொள்கிறேன் ஏனால் அந்தச் சமூக வலைத்தளங்கள் அதாவது சோசியல் மீடியா வந்துட்டு மிக மிக மிக மிக அருமையான நன்மையைப் பயத்துக் கொண்டு இருக்கிறது யூடிப்பின் மூலமாக அருமையாகக் கல்விக் கற்கின்றார்கள் அதை மற்றவர்களுக்குக் கற்பிப்பதற்காக தன்னைத் தயார்ப்படுத்தி கொள்கின்றார்கள் அதே போல ஆன்லைன் கோர்ஸ்கள் இந்தக் கோர்ஸ்கள்லாம் ஆன்லைன்லேயே கோர்ஸ் ஹவர்ஸை முடிச்சுடுறாங்க இப்போ ஒரு பொய் இப்போ வந்துட்டு இரநூறு மைல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊரில் போய் சேர்ந்து படித்துத் தங்கி உணவு அருந்தி அந்தச் செலவு இந்தச் செலவுனுட்டு பார்த்தா மொத்தம் பத்தாயிர ருபாய்க்கு பைஞ்சாயிர ருபாய்க்கு மாதத்துக்கே ஆகும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்தக் கல்வியைக் கற்பதற்கு ஆன்லைன் கோர்ஸ்களில் ஆனால் அவைகள்லாம் வீட்டில் இருந்து ஆன்லைன் கோர்ஸ்களில் நமக்கு எல்லாம் கற்றுக்கிறோம் ஆஃப்லைன் கோர்ஸில் இவ்வளோ செலவாகுது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது ஆன்லைன் கோர்ஸஸில் அது ஆகாது மிக பெரிய அளவில் நமக்கு என்ன ஆகுது பெனிஃபிட் ஆகுது எதில் ரெஸ்பான்சஸ் கிடையாது ரெஸ்பான்சிவ்வாக நம்ம இருக்கிறது கிடையாது வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்கிறோம் நம்ம அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம் அதனால ஆன்லைன் கோர்ஸ் மிக அற்புதமானது ஆக கிடைத்தது இந்த ஜெண்ட்ரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நிறைய பேரு செலவு பண்ணி போக முடியாத அளவுக்கு தான் பழைய காலத்துலேலாம் படிப்பை விட்டவர்கள் படிக்க முடியாமல் போனவர்கள் நிறைய பேர் நம்ம இருக்கோம் பார்த்து இருக்கோம் ஆனால் இந்தக் காலத்தில் அப்படி ஏதாவது இருக்கின்றதா கிடையவே கிடையாது படிப்பின் கட்டணம் செலுத்த முடியாமல் யாராவது ஒருத்தவர்கள் படிப்பைக் கைவிட்டு இருக்கிறார்கள் என்று கூறினால் இந்தக் காலத்தில் அது மிக அரிது மிக புதிது அப்படி எதுவுமே நடக்காது ஏன் அதை சொல்றேன்னா படிப்பு ரொம்ப அத்தியாவசியமாக ஆகிட்டு இந்தக் காலத்தில் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சுருச்சு அதனால் எந்த அளவுக்கு எளிதாக படிப்பை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு மாணவனிடத்தில் சேர்க்க முடியும் எந்த அளவிற்கு எளிதாக ஒரு படிப்ப எடுத்துட்டு போயி ஒரு மாணவிகளிடத்தில் சேர்க்க முடியும் எந்த அளவிற்கு எளிதாக ஒரு படிப்பை எடுத்துட்டு போய் ஒரு இளைஞர்களிடத்தில் சேர்க்க முடியும் பெற்றோர்கள் இடத்தில் சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு யாராக இருந்தாலும் லிமிட் ஆப் ஏஜ் என்பது இல்லாமல் அனைவரும் அனைவரும் கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு எதில் இருக்கின்றது எதில் இருக்கின்றது என்றால் அதில் இருக்கின்றது எல்லாமே தொழில்நுட்பம் கல்வித்துறை தொழில்நுட்பம் இந்தத் தொழில்நுட்பம் படிப்பை சார்ந்த தொழில்நுட்பம் இருக்குது அல்லவா அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ படிப்புக்குன்ற ஒரு ஆப் ஸ்பெசிபிக்காக இருக்குது இந்தப் படிப்புக்குன்னு ஒரு ஆப் ஸ்பெசிபிக்காக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி படிப்புக்குனுட்டு ஆப் இருக்குது நிறையா வந்துட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன படிப்பு படிப்பு தான் நம்மளுடைய அறிவை மேம்படுத்தும்னுட்டு அதை விஞ்ஞானி அறிவியல் விஞ்ஞானியே கண்டு பிடுச்சுருக்காரு அல்லவா அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தக் காலத்து இளைஞர்களுக்கு இந்தக் காலத்து குழந்தைகளுக்கு அதுதான் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன் நான் இந்த ஆன்லைன் கோர்ஸு பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ஒரு ஐந்நூறு மைலுக்கு அப்பாற்பட்டு உள்ளவர்களை நம்ம ஆன்லைன் மூலமாக சந்தித்து அவர்களிடத்தில் உள்ள கல்வி அறிவை நாம் பெறுகின்றோம் கற்றுக் கொள்கின்றோம் அது தான் ஆன்லைன் மூலமாக நாம் கல்வி கற்பது ஆன்லைன் மூலமாக நம் அறிவை மேம்படுத்திக்கொள்வது புரிகின்றதா ஆக ஆன்லைன் கல்வி ஆன்லைன் கோர்ஸுகள் ஆஃப்லைன் கோர்ஸ் அளவுக்கு ஈடு இசை துணையாக சமமாகக் கருத முடியாது என்றாலும் அந்த அளவிற்கு அறிவைப் பெறுவதற்கான வாய்ப்பு இதில் இருக்கின்றது எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு செலவுகளும் இல்லாமல் எந்த ஒரு மன உளைச்சல்களும் இல்லாமல் எந்த ஒரு பிரிவின்களும் இல்லாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்தபடியாகக் கற்றுக்கொள்கிறது எவ்வளவு ஒரு மிக பெரிய அளவில் நல்லது பயக்கும் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்தக் காரணத்தினால் தான் கூறுகிறேன் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் கோர்ஸ்கள் ஆன்லைன் எல்லா பார்க்குற யூடிப்கள் யூடிப்பை பார்த்து இப்போ எல்லாமே கற்றுக்குறாங்க படிப்புன்றது தாண்டி ஒரு ஷர்ட் எப்படி டக் பண்ணணும் ஒரு டை எப்படி டை பண்ணணும் ஒரு ஷூ எப்படி நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணணும் ஒரு பைக் எப்படி ஓட்டணும் ஒரு கார் எப்படி ஓட்டணும் அந்த அந்த இதில் ஒரு ப்ராக்டிகல் ரீதியாகவும் என்ன பண்ணிக்கிறோம் யூடிப் மூலமாக என்ன பண்ணுறோம் கற்று லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம் டே பை டே என்ன பண்ணுறோம் எதில் லேர்ன் பண்ணுறோன்னா ஃபுல்லாக யூடிப்கா யூடிப்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான என்டர்டைனர் இருக்குது அந்தக் குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு கல்வி அறமாகவும் கல்வி அறையாகவும் என்ன இருக்கின்றதுனால் யூடிப் இருக்கின்றது இன்றைக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிடுறான் இருபத்தி இரநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு மாசத்தில் நிச்சயமாக என்ன பண்ணுறான் அந்தக் கல்வியை பெற்றுடுறான் யூடுப்பை சரியான முறையில் பார்க்குறான்னா அந்தக் கல்வியை பெற்றுடுறான் யூடுப்பில் கொடுக்குற அந்தக் கல்வியை பார்க்குறான் தன்னைத் தானே வளர்த்துக்கிறான் நம்மளும் அந்த மாதிரி என்ன படிக்கணும் அடுத்த அடுத்த அளவுக்குப் போகணும் அப்படியே என்ன பண்ணுறான் அவனை அவனே மேட்டிவேட் பண்ணிக்கிறான் இந்த யூடுப்பை பார்த்து ஸோ ஈஸியாக அவன் எளிவு எளிய முறையில் கற்றுக்குறான் இப்போ போயிட்டு ஆசிரியர்கிட்ட ஆஃப்லைனில் இது என்ன ஆஃப்லைனில் பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படினும் போது நம்ம என்ன முடியாது அதை ஆசிரியர்கிட்ட ஒரு ஒரு அளவிற்கு மேல் கேட்க முடியாது ஆசிரியர் அவர்களே எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இது இது எனக்கு புரியலை திரும்ப சொல்லுங்கள் அப்படினா என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் திரும்ப சொல்லுவாங்க இர இரண்டாவது முறையும் அது புரியவில்லை என்றால் திரும்ப நம்ம கேட்குறோம் சொல்லுவாங்க மூன்றாவது முறை புரியவில்லை என்றால் நான்காவது முறை புரியவில்லை என்றால் சொல்லுவார்கள் ஆனால் அது ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நமக்குக் கேட்பதற்கு எப்படி இருக்கும் நமக்கே கூச்சமாக இருக்கும் நமக்கே கடினமாக இருக்கும் அது மேலும் புரியவில்லை என்றால் அல்லது வேறு யாராவது சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் டயர்ட் ஆகும் டீச்சருக்கு பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகும்ன்றதை தாண்டி நமக்கே அதைக் கேட்பதற்குக் கடினமாக இருக்கும் ஆனால் அது ஆஃப்லைன் கோர்ஸில் கிடையாது ஆஃப்லைனில் என்ன ஆகுதுனால் அது ஆ என்னை மன்னிக்கவும் ஆன்லைனில் அது கிடையாது ஒரு இடத்துல புரியலை அப்படினா அந்த செகண்ட்ஸ்க்கு திரும்ப அந்த வீடியோவை பிரிவைண்ட் பண்ணுறோம் பிரிவைண்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அதைத் கற்றுக்கிறோம் அதைத் தெரிஞ்சுக்கிறோம் அதை லேர்ன் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்துட்டு ஒன் ஆர் டூ ஆர் நாட் ஒன் ஆர் மோர் டூ ஆர் மோர் தடவை என்ன பண்ணிக்கிறோன்னால் அதில் லேர்ன் பண்ணிக்கிறோம் அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் கற்றுக்கிட்டு கல்விச்சூழலை எளிதாகவும் மிக புரிகிற அளவுக்கு முறையில் மிகவும் புரிதல் முறையிலேயும் எத்தனை முறையும் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஆன்லைன் வளர்ந்து விட்டது அதில் நாம் உபயோகப்படுத்திக்க வேண்டும் அதன் மூலமாக உபயோகப்படுத்திக்கொண்டு இருக்கின்றார்கள் அதன் என்னுடைய வாழ்த்துகளைத் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏன்னால் ஆன்லைனில் மிக அருமையான அளவில் நடத்திட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்